நான் வந்து படிக்கல சின்ன இது என்ன வீட்டில் படிக்க வைச்சாங்க எங்கள் அம்மா அப்பா ஆனால் நாங்கள் அந்த வயசில் விளையாட்டுத்தனமா இருந்துவிட்டோம் படிக்காமல் போய்விட்டோம் ஆனால் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படிப்பு எ படிப்போடய அருமையே தெரியுது இப்போ என் பிள்ளைங்கள நாங்கள் தான் படிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் கூலி வேலைக்கு போய் நாங்கள் போன வேலைக்கு என் பிள்ளைங்களும் போகக்கூடாதுன்ட்டு நல்லா படிக்க வெச்சுருக்குறேன் என் குடும்பத்தில் பிள்ளைங்க படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெளியே யார் கேட்டாலும் நாங்கள் தான் படிக்கல பிள்ளைங்களையாது படிக்க வெச்சுருக்கோம் அவங்களும் பெருமைப்படுவாங்க பரவாயில்ல நீங்கள் படிக்கல ஆனால் பிள்ளைங்கள கஷ்டப்பட்டாவது படிக்க வெச்சுருக்கீங்கன்ட்டு ஆனால் நாங்கள் சின்ன வயசுலிருந்தே இப்போது பிள்ள காலேஜ் போகிற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூலி வேலைக்கு போய் தான் நாங்கள் படிக்க வெச்சுருக்கோம் அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா இருக்குது